அரசு தனியார் நிறுவனம் இதில் எது சிறந்ததுன்னு பார்த்தா அரசு தான் ஏன்னா நிரந்தர வேலை நிரந்தர மாத சம்பளம் இதெல்லாம் இதில் இருக்குது அரசுத் துறையில் தான் வேலையில் சேரணும் ஏன்னா நிறைய ஏன்னா அரசுத்துறையில் தான் நிரந்தர வேலையும் வருமானமும் இருக்குது தகுதின்னு பார்த்தா கல்வி தகுதி முக்கியம் ஒரு இளநிலை பட்டப்படிப்பு தான் முடிச்சு இருக்கணும்னு இருக்கணும் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும் தட்டச்சு சுருக்கெழுத்தெல்லாம் தெரிஞ்சு இருக்கணும் கூடவே கணினி தெரிஞ்சு இருக்கணும் இருந்தால் அது மிகவும் நல்லது நமக்கு அது மட்டும் இல்லாமல் பயிற்சி இல்லாமல் நல்ல எண்ணம் நமக்கு இருக்கணும் உதவும் மனப்பான்மையும் இருக்கணும் ஊழலை தடுக்க நிறைய நடவடிக்கைகள் அரசு எடுத்தாலும் தடுக்க ரொம்ப கஸ்டம் தான் ஏன்னா மோடி ஐயா அவங்க ரெண்டாயிரம் ஐந்நூறு இந்த நோட்டுக்களை புழக்கத்தில் விட்டாரு விட்டாலும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த ஊழலால் தடுக்க முடியல எ எவ்வளோ நம்ம வந்து ஊழலை தடுக்கணும்னு அரசு வந்து லோல் அடிச்சாலும் இந்த ஊழலை வந்து யாராலையும் தடுக்க முடியாது போலருக்குது இதேப்போல் சி நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து வரிவிலக்கெலாம் போட்டாங்கள் அந்த வரி விலக்கு போடுறப்ப இந்தப் பெரிய பெரிய தொ சின்ன தொழில்லேருந்து ஒரு அளவு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே வரி போட்டாங்கள் இருந்தாலும் அவங்களாலையும் தடுக்க முடியிலை இந்த ஊழலை நம்ம ஒரு பர்த் சர்ட்டிவிகேட்லேந்து டெத் சர்ட்டிவிகேட் எடுக்குத்து பட்டா சிட்டா எந்த சர்ட்டிவிகேட் எடுத்தாலும் அதுக்கு நம்மளுக்கு வந்து காசு கொடுத்தா தான் அந்த சர்ட்டிவிகேட்டை வாங்க முடியுது சின்ன அதிகாரிலேருந்து பெரிய அதிகாரி வரைக்கும் பணம் கொடுத்தா தான் வாங்க முடியுது அதுவும் போய் கஸ்டப்பட்டு லோல் அடிச்சு லொங்கடிச்சா தான் அது வருது அவ்வளோ சீக்கிரமாக அவங்க நமக்கு தர மாட்டாங்கள் பணம் கொடுத்தா தான் வேலை நடக்குது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த ஊழலை தடுக்கவே முடியாது போல்